எங்கள் கிராமம் ஃபுல்லாக மர வழி மாதிரி தான் இருக்கும் மலைக்கல்லு மாதிரி தான் இருக்கும் சுற்றி வந்து கருவேல முள் இது நெல் வாழை உளுந்து அந்த மாதிரி பயிறு தான் போடுவாங்க எங்கள் கிராமம் வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் இப்போ சுற்றி பார்த்திங்கனா எங்கள் கிராமத்தை சுற்றி கல்லணைகள்லாம் இருக்கு திருச்சி கல்லணை ராஜாக்க சோழர் கட்டின கல்லணைகள் இருக்கு கிராமத்தை பார்த்திங்கனா வளங்கள் இயற்கை வளங்கள் வந்து அதான் சொன்ன மாரி விவசாயிகள் வந்து வயலும் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து முன்னாடி கம்ப்பேர் பண்ணக்குள்ளே இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ விவசாயிகளும் விவசாய நிலங்களும் அப்புறம் கிராமத்தை பற்றி சொல்லணுன்னா ரெண்டு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்கு டால்மியா இருக்கு டால்மியா வந்து பெரிய ஒரு ஒரு இருவது ஏக்கர் இருக்கும் இருவது ஏக்கர் சுற்றி டால்மியா ஃபேக்ட்ரி அமைச்சி இங்கேந்து பலாயிரக்கணக்கான சிமெண்ட்டு வந்து வெளியே போயிட்டுருக்கு சிமெண்ட்லே வேரியன்ட் இருக்கு தண்ணியாக சிமெண்ட் போயிட்டுருக்கும் சாலிடாக சிமெண்ட் போயிட்டுருக்கு நிறையா வகையான சிமெண்ட் வந்து இங்கேந்து ஏற்றுமதி பண்ணிட்டுருக்காங்க நாடு முழுவதும் டால்மியா வந்து சிறந்து விளங்குறதால் அவங்க வந்து இப்போ எலெக்ட்ரிக் பவரும் அவங்களே தயாரிச்சி அவங்களே ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது மாதிரி வேறு நிறையா மக்கள் வந்து கிராமத்துலேந்து வேலைக்கு போகறவங்க டால்மியாக்கு போவாங்க அவங்கவுகளுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வேலைக்கு போயிகிட்டு இருக்காங்க எனக்கு எங்க கிராமத்தில் பிடிச்சதுன்னு பார்த்திங்கனா விவசாயம் தான் இந்த கரும்பு விவசாயம் அந்த நெல் வாழை இதெலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஆர்வமாக நான் பண்ணிட்டுருக்கறதால எனக்கு விவசாயத்து மேலே கொள்ளளவு பிரியம் இருக்கு அதனால் நானும் நிறைய விவசாயத்தில் வருமானம் வரி வாங்கி வரிமானம் வாங்கி நல்லமனையாக குடும்பம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன்